தமிழ்நாட்டோடய வரலாற்றை பாத் பார்த்தோன்னா நிறைய சவால்கள் வந்துச்சு முதல்ல நம்ம மெட்ராஸ் பிரசிடென்சியாக இருக்கிறப்போ ஒரு பெரிய கேள்விகள் வந்தது நம்ம வந்து நம்ம நாட்டுக்கு அதிகமாக வரலாற்றில் பங்கு கொடுத்தாலுமோ இல்லை ஜிடிபி கூட அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணால் கூட மெட்ராஸ் பிரசிடென்சியில இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ ரிட்டன் வந்து அதிகமாக வரலை ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ நம்மளோடய சோல்ஜர்ஸும் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணோம் மேனுஃபேக்சரிங்கும் அதிகமாக நாம் வச்சிருந்தோம் இந்த மாதிரி இதெல்லாமே இருக்கிறப்போ கூட நம்ம எல்லாத்தையும் எக்ஸ்போர்ட் பண்ணோம் எக்ஸ்போர்ட் பண்ண ப்ராஃபிட்ஸ் எதுவுமே மக்களுக்கு திரும்ப வரலை சுதந்திரம் கிடச்சப்ப கூட மெட்ராஸ் பிரசிடென்சிலேருந்து தமிழ் ஆந்திரப்பிரதேஷ் தனியாக பிரிந்து போச்சு தமிழ்நாடும் பிரி தனியாக பிரிந்து வந்துடுச்சு இந்த நேரத்தில் இருக்கிறப்போ நிறையா ஊர்கள்லாமே வந்து நம்ம விட்டு பிரிந்து போனாங்க மேனுஃபேக்சரிங் சென்டர்ஸ் அது எல்லாமே இதெல்லாம் பிரிஞ்சப்போ கூட நம்மளோடய ஆட்சி ஒன்றா சேர்ந்து ஒரு தலைவர் கீழே வளர்ந்து திராவிடக் கட்சிகள் வந்து எல்லாத்தையும் ஒன்றா ஒருங்கிணைத்தாங்க இந்த ஒருங்கிணைத்ததனால் தான் இந்த ப பல சவால்களுக்கு பதில் நமக்கு கிடைத்தது